தாவரம்னு பார்த்திங்கன்னா எல்லா தாவரத்துக்கும் முக்கியமான தேவை வந்து தண்ணி தண்ணி இல்லைன்னா எந்த ஒரு தாவரமோ மரமோ எதுவும் ஒரு செடியோ ஒரு புல்லோ எதுவும் உயிர் வாழ முடியாது எல்லா தாவரத்துக்குமாவே முக்கியமாக தண்ணி தேவைப்படும் கோடை காலத்தில் பார்த்திங்கனாக்கா நிறையா இடத்துல பாத்திங்கனாக்கா மழை பெய்யாமல் காடுங்கள்லாம் காய்ஞ்சி போய்ரும் அந்த காடுங்கள்லாம் காய்ஞ்சி என்ன பண்ணும்னாக்கா எப்படியும் ஒன்னோடு ஒன்று உரசி தீ பிடிக்க ஆரம்பிச்சுடும் தீ பிடிச்சிச்சினாக்கா முழு காடும் எரிஞ்சு போய் அழிஞ்சி போய்ருது நிறையா இடத்துல கோடை காலத்தில் இந்த இது நடக்குது மலைகள்ல பார்த்திங்கனாலும் நெருப்பு பற்றிக்கும் காட்டுங்களில் பாத்தோனா பார்த்திங்கனாலும் பற்றிக்கும் அது மழை காலத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு அளவுக்கு அந்த பற்றி எரிஞ்சதெல்லாம் போக மிச்சம் மீதி இருக்கிறது வந்து பொழைச்சு ஒரு அளவுக்கு இருக்கும் எல்லா தாவரத்துங்களுக்கும் தண்ணி வந்து முக்கியமாக தேவை தண்ணி இருந்தால் தான் ஒரு செடி வளர முடியும் இப்போ நம்ம வீட்டுலேயே ஒரு செடி வளத்துறோம்னாக்கா அந்த செடிக்கு காலையிலேயும் சாய்ந்தரமும் ரெண்டு வேளையும் தண்ணி பாய்ச்ச உட்டோம் பாச்சுனோமா மட்டும் தான் அந்த செடி நல்லபடியாக வளரும் இல்லைனாக்கா அந்த செடி வந்து கொஞ்சம் ஒரு நாளைக்கு தண்ணி பாய்ச்சலனா கூட வாடி போய்ரும் பார்த்திங்கன்னா மறு நாள் பார்த்திங்கனாக்கா அதனால எல்லா தாவரத்துக்கும் முக்கியமாக தண்ணி தேவைப்படும் கோடை காலத்தில் வந்து தண்ணி அவ்வளவுக்கு இருக்காது ஆனால் இருந்தாலும் இருக்கிற தண்ணிங்களை செடிங்களுக்கு உடணும் உட்டோமா தான் அந்த கோடை காலத்தில் அந்த செடிங்களை காப்பாற்ற முடியும் இல்லைனாக்கா செடிங்கள் செத்து போய்ரும்